எங்களது கிராமம் பார்த்தீங்கன்னா மேற்குத்தொடர்ச்சி மலைக்கு அடியில் இருக்குது ஸோ அதனால் முக்கியப் பயிர்களா பார்த்தீங்கன்னா வாழை போட்டுருக்கோம் வாழையை போட்டுருக்கதுனால மேற்குத்தொடர்ச்சி மலையில் இருக்கிற வனவிலங்குகள் யானை என்ன பண்ணும்னா எங்களோடய கிராமத்துக்குள்ளே வரும் அதை நாங்கள் தடுக்க என்ன பண்ணிருக்கோம்னா எங்கள் வயலை சுற்றியும் இருபதடிக்கி பள்ளம் வெட்டி வெச்சுருக்கோம் இதனால் ஃபாரஸ்ட்டிலிருந்து எந்த ஒரு விலங்கும் எங்களோடய யானை குறிப்பாக யானை அதை மாதிரியான விலங்குகள் எங்கள் வயலுக்குள்ள வராது அதை தாண்டி மிச்ச பயிர்கள் என்ன போட்டுருக்கோம்னா தென்னை போட்டுருக்கோம் அதுக்கு வண்டு நிறையா நிறையா வண்டு பிரச்சின இருக்குது அதுக்கு பாத்தீங்கன்னா சுண்ணாம்புத் தண்ணி தெளிச்சுருக்கோம் சுண்ணாம்பு வைக்கிறதுனால வண்டு வரதில்ல அணில் ப்ராப்ளம் இருக்குது அணிலுக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை சுற்றியும் சுண்ணாம்பு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறதுனாலயும் இரும்பு ராடை வந்து நாங்கள் தென்னை மரத்தை சுற்றியும் வச்சுருக்கனால அணில்கள்னால அந்த மரத்து மேலே ஏற முடியாது அதனால் அதுலேருந்தும் நாங்கள் சேதத்தை தடுத்துக்கிறோம்